எனக்கு எது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா நான் தனிமையாக இருக்கிறது தனியா உட்காந்தி எது எந்தவொரு பிரச்சினையும் இல்லாமல் நிம்மதியாக இயற்கையை ரசிக்கிறது அருவி ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிறது பெயிண்ட்டிங் பண்ணுறது நம்மளுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை அந்த நேரத்தில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எனக்கு சந்தோசத்தை தரும் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோடய இருக்கிறது அப்புறம் ஃப்ரெண்ஸோடய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட சண்டை போடுறது இப்போ சண்டை போடுறதுனா பெரிய சண்டைலாம் இல்லை சும்மா சின்னதாக அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்புறம் தம்பிங்க தம்பிங்க கூட இருக்கிறது எல்லா இடத்துக்கும் அவனுங்க சேஃப்டியாக வரது அவனுங்கக்குள்ள அதாவது குடும்பத்துக்குள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல அதுமாதிரி ஃபீல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோசத்தை தரும் டிராவல் ரொம்ப புடிக்கும் டிராவல் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் சந்தோசமாக இருக்கும் அதுமாதிரி மலையில் நனையிறது அருவியில் குளிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்